இப்போ வந்து சின்ன பசங்க விளாடுறது அப்படின் எடுத்துக்கிட்டோனா இந்த கேன்டி கிரஷ்ஷோ இல்லை அந்த டெம்புல் ரன் இந்த மாதிரி கேம் வீடியோ கேம்ஸ் கேம்ஸுலனா மொபைல் மூலைமா மொபைல் வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆரம்மிச்சதுக்கப்பறம் எல்லாம் மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்கனால எல்லாரும் இந்த மொபைலில் உள்ள கேம்ஸு இதை தான் விளாடுறாங்க வெளியில் போயி ஒரு விஷயத்துக்கு விளாடணும் அப்படிங்கிறத அவங்க பிடிக்கில வீட்டில் உக்காந்துகிட்டு வீட்டில் வந்து கே ஃபோனு கேம் விளாடுறதுனால் நிறையா ஆபத்துகள் வரும் அதை மட்டும் தவிர்க்கணும்